மேடம் மேனேஜருங்களா ஹலோ வண்டி சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சுச்சிங்க ஆமாங்க மேடம் எல்லாம் போட்டு கொடுத்துட்டேங்க இதுமாதிரி வண்டி வேலையெல்லாம் முடிஞ்சுச்சிங்க எல்லாம் ஆயில் சர்வீஸு இன்ஜின் ஆயிலு கியர் பாக்ஸ் ஆயிலு எல்லாம் மாற்றி எல்லாம் வெளில எந்த பிரச்சனையும் இல்லைங்க எல்லாம் முடிஞ்சுச்சி ஆமாமா கார் கீ வந்து இப்போது நம்ம ஷிஃப்ட்டு மாத்திவிட்டு வர செக்யூரிட்டிகிட்ட கொடுக்கறேங்க அவங்க கிட்டே சொல்லிவிட்டு நான் போறேங்க இப்போ லீவு வேணும்ங்க அதுக்குதான் சரி நான் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வர முடியாது ஆமாங்க ஏங்க இப்போ எங்களுக்கும் குடும்பம் குட்டி எல்லாம் இல்லைங்களா மேடம் நீங்கள் வேறங்க ஒரு கல்யாணத்துக்கு போகணுங்க போய்ட்டு வர முடியாது காரு வெளில ஆ செக் பண்ணிட்டேங்க டிக்கியில் அப்புறம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்டு பேக்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க ஆயில் லீக்கேஜ் எல்லாம் இல்லை ஆயில் எல்லாம் கரெக்டாக லெவல் எல்லாம் கரெக்டாக தான் ஊத்தியிருக்குறாங்க ஃப்ரெண்ட்டு ஸ்டேரிங் அலைன்மெண்ட்டு வீலு நாலும் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நீங்கள் ரெண்டும் அந்த ஷிஃப்ட்டு மாற்றினாப்படி இல்லைங்க அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிருக்கிறேங்க டீட்டெயிலு ரெண்டு வண்டி வரும்ங்க ஷிஃப்ட்டு மாத்திவிட்டு அவங்களுக்கு ஒப்படைச்சி போட்டு நான் போய்டுவேன் மேடம் அப்புறம் சாவி எல்லாம் கொடுத்துட்டு நான் கிளம்பிருவேங்க வந்து அடுத்த ஷிஃப்ட்டுக்கு டபுள் ஆமாம் ஆமாங்க டபுள் ஷிஃப்ட்டாக அவர் பாப்பாப்படிங்க எல்லா டீட்டெயில்ஸு ஜாப் ஸ்பாட்லேருந்து எல்லாம் கொடுத்தாச்சிங்க அவர் கிட்டே டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இல்லைங்க எல்லா எல்லாம் எல்லா இல்லை இல்லைங்க அவங்க ஷிஃப்ட் எல்லாம் அவரு ஷிஃப்ட்டுக்கு வருவாருங்க மேடம் என்னை கொஞ்சம் பேச விடுங்கள் நீங்களே பேசுறீங்க நீங்கள் என்ன மேடம் அதாவது வந்துங்க இப்போ அவங்க ஷிஃப்ட்டுக்கு வரும் போது அய்யோ சாரிங்க மேடம் நீங்கள் அப்படி ஏதும் தப்பாக நெனைச்சிக்க வேண்டாம் ஆமாங்க நான் இல்லைங்க ஒரு பேச்சு வாக்கில் வந்துச்சு அது புரிஞ்சுதுங்க மேடம் இல்லைன்னு சொல்லலீங்க கல்யாணத்துக்கு போகிறோம் மச்சினன் கல்யாணம் வேற அப்புறம் நம்ம இல்லாமல் எப்டிங்க மேடம் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் அதுக்காக யோசனை பண்ணேங்க சரிங்க ஆ அது இல்லை ஒரு அரை மணி நேரத்தில் வந்துருவாப்படிங்க நீங்கள் போய்ட்டிங்க இல்லைன்னா உங்கள் கிட்டேயும் நான் சொல்லிவிட்டு போய்ருப்பேங்க உங்களுக்கு டூட்டி முடிஞ்சு சரி என்ன பண்ணுறது அவங்க வரது ஏழு மணிக்கு தாங்க வருவாங்க ஷிஃப்ட் முடியிறதுக்கு ஆறரை மணிக்கு வர வரேனுட்டேங்க வீட்டில் நீங்கள் ஏழு மணிக்கு போங்கிறீங்க ஆ சரி பாக்கிறேங்க மேடம் எப்படியும் கொஞ்சம் யோசனை பண்ணுறேங்க பண்ணிட்ட எல்லாம் பக்காவாக பண்ணிவிட்டேங்க மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சரிங்க சரிங்க மேடம் பாக்கிறேன் இப்போ என்னன்னா சரிங்க பண்ணி கொடுத்துட்டு போய்டுறேங்க மேடம் ஓகே மேடம் சரிங்களா ம் சரிங்க சரிங்க மேடம் சரிங்க நீங்கள் நீங்கள் சங்கடப்படாதீங்க மேடம் சம்பளம் மட்டும் நாளைக்கி ஒன்னாம்தேதி போட்டு விட்ருங்க ம் ம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் சாரிங்க மேடம் வைக்கிட்டுங்களா